நான் இருக்கற பகுதியில் வந்து மாநிலத்தோடைய பாரம்பரிய கலைகளை வந்து உருவாக்கிறதுக்காக ஒரு சில அக்காடமிஸ்லாம் இருக்குது அந்த அக்காடமிஸ்க்கு பசங்க போயிட்டு நிறைய கலையை வந்து தேர்ந் கற்றுக்குறாங்க இப்போ எப்படி சொல்லணுன்னா பரதநாட்டியம் சிலம்பம் இந்த மாதிரி ஒரு சில கலைகளல்லாம் இங்கே சொல்லித்தராங்க நான் இருக்கற பகுதியில் அதைப்போய் பசங்க ஆர்வமாக கற்றுக்கும் போது எனக்கே ஒரு வாட்டி ஆர்வமாக இருக்கும் போகணுன்னு ஆனால் என்னால் போகமுடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் எனக்கு போகவும் வராது அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஒரு அக்காடமி இருக்குது லெஸ்லி அக்காடமி அங்கே தான் பசங்க போய் பரதநாட்டியம்லாம் கற்றுக்குவாங்க பரதநாட்டியம் சிலம்பம்லாம் கற்றுக்குவாங்க அங்கே வந்து நல்லாவே சொல்லித்தருவாங்க ஏன்னா அதுவும் இல்லாமல் அந்த சார் வந்து நான் ஃபோர்த்து படிக்கும் போது எனக்கு வந்து இங்க்லீஷ் டீச் பண்ணுறதுக்காகவும் வந்துருந்தாங்க டான்ஸ்லாம் செம்மையா சொல்லித்தருவாங்க க்ளாஸிக்கல் ஃபோக் அந்த மாதிரி நிறையவே சொல்லித்தராங்க பாரம்பரைக் பாரம்பரியக் கலை அப்படின்னு சொல்லும் போது பரதநாட்டியம் வந்து அதிகமாக நிறைய பேர் கற்றுக்குறாங்க அந்த அக்காடமியில் போய்